இது எல்லாம் இருந்தால் தானாங்க சார் கலாச்சாரமா சொல்லுங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டுதான்ங்க சார் இருக்காங்க யார் தான் கோலம் போடாமல் இருக்காங்க சூரியனுக்குனே சமர்ப்பித்தல் இதலாம் யார் தான்ங்க சார் பண்ணாமல் இருக்காங்க எல்லாம் பண்ணிக்கிட்டுதான் சார் இருக்காங்க நம்ம அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணல அவங்க பண்ணலன்னு அடுத்தவங்களை பார்த்துகிட்டு இருந்தால் என்னங்க சார் பண்ணமுடியும் நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் அப்படி இருக்காங்களா சொல்லுங்கள் அடுத்தவங்களை பாக்காமல் நம்மள பார்த்து வாழ்வோம்ங்க சார் நம்ம கரெக்டாக இருப்போம் ஓகேங்களாங்க சார் கலாச்சாரம்ங்கிறது நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டுதான் இருக்குது யாரும் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாமல்லாம் இல்லை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க என்ன கொஞ்சம் நாகரீகம் நாகரீகங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டுருக்காங்க நாகரீகம் வளர வளர வளர வளர மக்களோட நடவடிக்கைகள் மாறுதல்கள் எல்லாம் மாறுதுதான்ங்க சார் அதனால் இன்னும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஒருசில இடத்தில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு ஆனால் எல்லா இடத்துலயுமே மாற்றங்கள் ஏற்படலை அதுக்குதான் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கள்ல அதை சொல்கிறதுக்குத்தானே வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க அந்தமாதிரி அதல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டுதான்ங்க சார் இருக்காங்க உங்களுக்கு தான் தெரியமாட்டிங்கிது